இந்தியாவோட ரொம்ப பிரபலமான விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு கபடி ஜல்லிக்கட்டு செஸ்ஸு கேரம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்லேந்து ஆரம்பிக்க போனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜல்லிக்கட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்கிற ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸாக இருக்கு அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கிரிக்கெட்டு தான் அந்த கிரிக்கெட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பிளேயர் வந்து தோனிதான் தோனிக்கு அப்றம் தற்போதைய வந்து நம்பளோட கிரிக்கெட்டை வழி நடத்துபவரு வந்து கோலி நம்ம தமிழ்நாட்லேருந்து போய்ட்டு சிறந்த வீரராக வந்து தற்போது நட்ராஜன் நட்ராஜன் வந்து கிரிக்கெட்டில் வந்து சிறந்து விளங்கிக் கொண்டி இருக்கிறார் அது இல்லாமல் நம்ம நம்ம தமிழ்நாட்டோட இன்னொரு மிகச் சிறந்த விளையாட்டு என்னன்னு பார்க்கப்போனா அது வந்து கபடி தான் எனக்கு ரொம்பவே மிகவும் பிடித்த விளையாட்டு கபடி கபடி வந்து இன் நம்மளோட தேசிய விளையாட்டாகவும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்